எனக்கு பிடிச்ச சமையல்ன்னா தக்காளி சாதம் மட்டன் சிக்கன் இது மூணும் நல்லா செய்வேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இது வந்து நல்லா செய்யறதுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா செய்வேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாமே என்னோட சமையலில் அதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் கல்யாணாயி இங்கே வந்ததுல இருந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே அது சா நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் வீட்டுக்கு யாராது கெஸ்ட்டு வந்தாங்கன்னாலும் நான் இது மூணு போ தான் செய்வேன் தக்காளி சாதம் சிக்கன் மட்டன் இதைதான் செஞ்சு செஞ்சுத் தருவேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டியாக கிரேவில இருந்து பிரியாணில இருந்து எல்லாமே நல்லா செய்வேன் எப்போவுமே இது வந்து நாண் வெஜ்ஜு வெஜுடேரியன்னு பார்த்தா தக்காளி சாதம் நாண்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் எல்லாமே நல்லா செய்வேன்